விவசாயமே நமது இந்தியாவின் முதுகெலும்பு தமிழ்நாட்டின் தஞ்சை மாநிலம் நெற்களஞ்சியமாக விளங்குகிறது நம் முன்னோர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்தவர்கள் சரி இப்போது நம் விவசாயம் பற்றி இந்த பகுதியில் தெரிந்து கொள்வோம் தற்போதைய காலக்கட்டத்தில் படித்த பட்டதாரிகள் கூட விவசாயம் செய்ய அதிகாரம் செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் புதிதாக விவசாயம் செய்ய விரும்ப விரும்புபவர்களாகவே இந்த பகுதியில் விவசாயம் செய்ய எப்படி செய்ய வேண்டும் இயற்கை விவசாயம் என்றால் என்ன விவசாயம் செய்வது எப்படி எந்தப்பருவ தை மாதம் தை மாதம்ன்னு எடுத்துக்கிட்டால் தை மாதத்தில் நெல் அறுவடை பண்ணுவாங்க அதே மாதிரி இடைக்கால பருவத்தில் கோதுமை அறுவடை பண்ணுவாங்க ஓகே பசுமை விவசாயம் என்றால் என்ன அதேப்போல் பயிர்களை தாக்கும் நோய்களை கண்டறிந்து அவற்றை தடுக்கும் முறை இயற்கை முறையில் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிப்பது எப்படி மேலும் சொட்டு நீர் பாசனம் என்றால் என்ன சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்க வேண்டும் சொட்டு நீர் பாசனம் மூலம் என்னென்ன பயிர்களை சாகுபடி செய்யலாம்